எனக்கு மிகவும் பிடித்தது வந்து சுற்றுலா செல்கிறது தான் அது ஏன் அப்படின்னா எனக்கு எப்போலாம் லீவ் கிடைக்கிதோ நான் சுற்றுலா தான் குடும்பத்தோடய போகிறதுக்காக ஆசைப்படுவேன் அது வந்து அந்த நேச்சரோடய ஒற்றுப் போகிறது அந்த இயற்கை அழகை ரசிக்கிறது ஒரு கூலிங் ப்ளேஸுக்கு போகிறது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷன் நமக்கு கிடைக்கும் அந்த இயற்கை எப்படி அந்த காடுகள் மலைகள் அதெல்லாம் நம்ம இப்போ பார்த்தோன்னா ஒரு அருவி போய் குளிக்கிறது அது மாதிரி நம்ம குடும்பத்தோடய டைம் ஸ்பென்ட் பண்ணவும் நேரம் நிறையா கிடைக்கும் அதே அளவு வந்து நம்மளோடய டிப்ரஷன் எந்த ஒரு டிப்ரஷன் ஆனாலும் வெளியில் நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஒரு எப்பிடினா அதர் ஸ்டேட் அதர் ஸ்டேட் அதுமாரி போகிறத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்குமே ஏன்னால் நம்ம ஸ்டேட்க்குள்ளே நிறையா நாள் இருந்துட்டோம் நம்ம வெளியேலலாம் போய் பார்க்குணும் இந்தியா ஃபுல்லா சுற்றணுன் தான் ஒரு ஆசை இருந்தாலும் அது லீவ் டையத்துக்கு கரெக்டாவாது அப்படிங்கிறதுக்காக நான் கூலிங் ப்ளேஸுக்கு போக தான் ஆசைப்படுவேன் அதுமாதிரி நான் குடும்பத்தோடய ஒரு வாட்டி கார் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம் அப்போது வந்து நாங்கள் எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் போட்டுகிட்டு இருந்தோம் இது மாதிரி பசங்க சொன்னாங்க கேரளா போகலாம் போனது கிடையாது அப்படின்ட்டு உடனே நாங்கள் கார் எடுத்துகிட்டு சரி கேரளா போகிறத்துக்கு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிகிட்டு நம்ம எப்படியும் போகிறத்துக்கு ஒரு நாள் ஆயிடும் ஏன்னால் லாங் டிஸ்டன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு மதியத்துக்கு மட்டும் சாப்பாடு செஞ்சுட்டோம் சாப்பாடு செஞ்சுட்டு அது போகிற வழியில் ஒரு கோவில்ட்ட உட்காந்து சாப்பிட்டுட்டு கோவில்ட்ட போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சோம் கிட்டே நெருங்க நெருங்க கொஞ்சம் கூலிங் தெரிஞ்சிச்சு மலை அப்புறம் காட்டு விலங்குகள்லாம் கூட வழியில் பார்த்தோம் குரங்குகளெலாம் நிறையா இருந்துச்சு அந்த குரங்குகளெலாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நிறுத்தி ஃபோட்டோலாம் எடுக்க பசங்க எடுத்தாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறப்ப தான் இதுமாதிரி உள்ள எண்ட்ரி ஆகுறப்ப பர்மிட்டு கேட்பாங்க நம்ம இப்போது வந்து அதர் ஸ்டேட்லேந்து வரோம் அப்படின்னு சொல்லிகிட்டு பர்மிட் கேட்பாங்க அந்த பர்மிட் கேட்குற போலீஸ் இடத்துலே வந்து நம்ம தமிழ் தெரியாத எப்படி கேரளா தான் கேரளா பாஷையை ஃபுல்லா பேசுகிறவுங்க இருந்துட்டாங்க கேரளா மொழி பேசுகிறவுங்க அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருந்துச்சு ஏன்னால் நம்ம தமிழ் பேசிட்டு அங்கே போயிட்டு அவங்களோட லாங்குவேஜி சுத்தமாக புரியல அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியலை சரி இங்கிலீஷ் பேசுலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் அவங்களுக்கு தெரியல அவங்க வந்து மலையாளம் ஒன்லி அப் அது பேசிகிட்டு இருக்காங்க மலையாளம் மட்டும் தான் அப்படின்ட்டு அப்புறம் நான் என் ஃப்ரெண்டு ஒரு கேரளா ஃப்ரெண்டு என்னோடய ஆஃபீஸில் ஒர்க் செஞ்சவேன் இருந்தான் அவன் சென்னை அப்புறம் என் ஃப்ரெண்டுக்காக தான் கால் பண்ணி இது மாதிரி எனக்கு வந்து நான் ஒரு இடத்துக்கு வந்துருக்கேன் கேரளாவில் இப்போ நான் பாஷை தெரியாமல் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவனை விட்டு பேச சொல்லி நான் இந்த ப்ளேஸ்க்கு போகணும் இந்த ப்ளேஸ்க்கு போய் இதெல்லாம் பார்க்கணும் எனக்கு ரெண்ட்டு எல்லாமே எப்படி எந்த இது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாவே அவன் பேசி கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் இந்த டோலை க்ராஸ் பண்ணி போனத்துக்கப்புறம் உள்ளே போய் அவன் பேசினான் ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்ததும் அவங்கள்ட்ட எல்லாம் பேசி கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் உள்ளே போக போக தமிழர்களை பார்த்தோம் அது பார்த்ததுக்கப்பறம் தான் மன திருப்தியாக இருந்துச்சு அதேமாரி இந்த இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸை நான் மறக்கவே மாட்டேன் ஏன்னால் எல்லா மொழி ஒரு நாலு மொழியாவது தெரிஞ்சால் தான் நம்ம சுற்றி ஃபுல்லா சுற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம அதர் ஸ்டேட்டுக்கு போகிறதே இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நான் கொஞ்ச கொஞ்சம் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேரளா பாஷையும் கற்றுக்க தான் ட்ரை பண்ணிகிட்ருந்தேன் அப்புறம் அங்கே போய் எங்கே அங்கே மலைகள் கொஞ்சம் இருந்துச்சு அதை பார்த்தோம் அவ்வளோ தான் இது தான் என்னோடய டூர் எக்ஸ்பீரியன்ஸ்